அதாவது எங்க கலாச்சாரத்தை பாதுகாக்க பாரம்பரியம் என்னென்னா சில பரிந்துரை இருக்குது என்னென்னா இங்கே நாங்கள் வந்து கலாச்சாரத்தில் வந்து எப்பையுமே அதுக்கு அந்த காலத்துலேருந்து கலாச்சாரம் வந்து வேஸ்ட்டு வேஸ்ட்டி ஷேர்ட்டு சேரீகள் இந்த மாரி தான் பெண்கள் ஆண்கள் இந்த மாரி கட்டிட்ருந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் மாடனாவும் ரொம்ப இது வந்து கொண்டு வந்துட்டாங்க அதாவது எப்போன்னா இந்த கலாச்சாரம் இப்போ கொண்டு வர்றாங்கன்னா அதாவது பொங்கல் தீபாவளி இது போன்றதில் வந்து மாடுகளுக்கு மாட குளிப்பாட்டி மாடுகளை வந்து கழுவி குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு அந்த மாரி வச்சி அதை ஒரு தெய்வமாக பார்த்து கும்பிடுவாங்க எப்போயுமே அது எதுக் கும்பிடுறாங்கன்னா நம்ம கடவுள் அந்த உருவத்தில் வந்து அந்த மாடு ஆடு அந்த மாரி உருவத்தில் வந்து நம்மள நல்வழியில் நடத்தும் அதுக்காக மட்டும் அந்த இத கோ மாடு எல்லாம் பண்ணி கும்பிட்டு அதை கும்பிட்டு நல்லா பண்ணுறாங்க கலாச்சாரம் வந்து வேஸ்ட்டி ஷேர்ட்டு இந்த கோவிலுக்கு கட்டிகிட்டு போகிறது ஒரு பாரம்பரியம் அந்த மாரி கட்டும் மோது நம்ம உடைகள் என்பது நம்ம உடம்புக்கு நல்லதாக இருக்குமாம் பரம்பரியத்தில் அந்த மாரி பாரம்பரியம் வந்து விவசாயம் விவசாயம் என்பது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று விவசாயம் இந்த காலத்தில் ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருது அதை காப்பாற்ற அரசாங்கத்தில் மட்டும் முடியும் அதுக்கு என்னென்ன வழி பண்ணனுன்னா அரசாங்கம் வந்து முன் நின்று விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகளுக்கு தேவையான விவசாயி வந்து எம்மா பேரு தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதை தடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செஞ்சி தரணும் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும்மோது தண்ணிகலாம் அவங்களுக்கு தேவையான வசதிகள் சில சின்ன சின்ன உதவிகள் அந்த மாரி செய்து வந்தால் விவசாயம் என்பது காப்பாத்தப்படும் விவசாயம் இல்லைன்னா அந்த நாடு ரொம்ப ஒரு மட்டமான நிலைக்கு கீழே தள்ளப்பட்டுரும் இப்போது உள்ள காலத்தில் கீழே வந்துடும் விவசாயம் என்பது ரொம்ப முக்கியம் விவசாயத்தில் பருத்தி அந்த மாரி இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு தேவையான ஆடைகள் என்பது மிக நல் நல்ல ஒரு ஆடைகள் கிடைக்கிறதுக்கு பருத்தி இந்த மாரி போடும் போது உடம்புக்கு நல்லதாகவும் பாலிஸ்டர் அந்த மாரி போட்டால் உடம்புக்கு க கேடு தரும் என்றும் சொல்கிறாங்க பருத்தி அந்த மாரி போடும் போது ஒரு உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கம்ஃபடலாக இருக்குதுன் சொல்கிறாங்க அது போல கலாச்சாரம் என்பது மக்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று கலாச்சாரத்தை எல்லாம் கடைப்பிடிக்கணும் சேரீ புடவ அது மாரி கட்டுறாங்க அந்த மாரி கலாச்சாரத்தில் அந்த மாரி நடக்கும் போது ஒரு நல்ல இது நடக்கணும் அப்புடின்றத்துக்காக தான் பண்ணுறாங்க அந்த மாடல் டிரெஸ்ஸு போடும் போது சில இடங்கள் தெரிய தான் ஆகும் அத மற்றவுங்க தப்பான பார்வையில் பார்க்கறதுனால அந்த மாரி இருக்கறதுனால ஒரு பெண்கள் உடைய கட்டும் மோது ஆடைகள் அணியும் போது வேஸ்ட்டி ஆண்கள் வேஸ்ட்டி ஷேர்ட்டும் பெண்கள் வந்து சேரீயும் அணிவதுனால அவங்க ஒரு நல்ல முறையில் தெரிவாங்கன்னும் நல்ல வழியில் தெரிவாங்கன்னும் மிகவும் அழகாக தெரிவாங்கன்னும் அந்த கலாச்சாரம் சொல்லப்படுது அந்த கலாச்சாரம் தான் இப்போயும் அந்த கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்க சில பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை அந்த கடைப்பிடிக்கிறதுக்காக எடுக்கப்படும் வந்து அரசாங்கம் சில சூழ்நிலைகள இந்த மாரி தேவை இல்லாத பொருட்களை தவிர்க்கணும் அப்புடின் சொல்லி அரசாங்கம் ஒரு சில விதிமுறைகளை போட்டால் மட்டும் நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் சில பரிந்துரைகளையும் செய்ய முடியும் இதற்கு முன் நின்று அரசாங்கம் வழிநடத்தணும்